ஆ குட் ஈவினிங் மேம் ஆ நான் ஒரு டென்னிஸ் ப்ளேயரு ஆ ஒன் வீக்கா ரெகுலரா மேட்ச் போயிட்ருக்குது ஆ லாஸ்ட் டூ டேஸ்ஸா மட்டும் இந்த ஹேண்ட்டில் வலிக்கிது மணிக்கட்டுகிட்ட

ஆ லெப்ஃட் சைட் ஹேண்ட்டில் ஆ கை அசைச்சால் வந்து பெயின் இருக்குது அந்த வீக்கமும் கொஞ்சம் இருக்குது சரி ஓகே மேம் எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வரேன் ஆ அதை எடுத்துகிட்டு வரேன் மேம் ஆ இந்தாங்க மேம் எக்ஸ்ரே ஓ சரி க்யூர் ஆகு க்யூர் ஆக எத்தனை டேஸ் மேம் எனக்கு இன்னும் டென் டேஸில் ஸ்டேட் லெவல் மேட்ச் இருக்குது சரி சரி ஓகே மேம் இப்போது எப்படி மேம் ரெஸ்ட் எடுக்கணுமா இல்லை திருப்பி வரணுமா இல்லை எப் ஆ சரி ஆ ஓகே மேம் ஆ ஓகே மேம் ஓ ஓகே சரி சரி ம் சரி சரி ஆ ஓகே ஓகே மேம் எப்படி மேம் சரியாகிடும்ல த்ரீ டேஸில் ம் சரி ஓகே மேம் ஆ எவ்வளோ மேம் ஃபீஸ் ம் வாங்கிக்கிறேன் மேம் எவ்வளோ மேம் ஃபீஸ் மொத்தம் ம் சரி ம் ஓகே ஆ ஓகே மேம் ஓகே கவுண்ட்டரில் தான மேம் பே பண்ணணும் ஆ சரி மேம் கண்டிப்பா மேம் ஆ சரி மேம் தேங்க்ஸ்